ஹலோ திருமலா டிராவல்ஸுங்களா ஓகே என்னோடய பேர் வந்து மீனா நான் வந்து ஒரு நாள் வந்து சென்னையில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டிருந்தேன் ஆனால் வந்து பஸ்ஸு ரொம்ப நேரமாகவே எனக்கு கிடைக்காததுனால கேப் புக் பண்ணி இருந்தேன் உங்கள் உங்களோடய கேப் சர்வீஸில் தான் புக் பண்ணியிருந்தேன் அதில் வந்து முருகன்னு ஒரு அண்ணன் வந்து மழை அப்போது அப்போக்கூட அவங்க வந்து ஓத்துக்கிட்டு அந்த நேரத்திலயும் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து என்னை பிக்கப் பண்ணிகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை வீட்டில் ஜ பத்திரமா விட்டார் அன்னிக்கி நைட்டு மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் எனக்கு அமௌண்ட்டும் அதிகமாக சார்ஜ் பண்ணலைணா அவர் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது வெளியே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது அவர் வந்து இந்த ஹெல்ப் வந்து பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு நான் ஸோ அவர் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் நான் அவருக்கு தேங்க் யூ